ஹலோ சொல்லுங்கள் ஓகே மேம் மேம் ஆக்சுவலாக நான் இப்போ தான் வேறு ஒரு கிளாஸ் வந்தேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரி புக் இங்கிலீஷ்சா தமிழ்லாம் என்ன மாதிரி ஸ்டோரீஸ் மேம் ஓகே தமிழ் ஸ்டோரீஸ் வந்து பார்திங்கனா செகண்ட் ரேக்கில் பி போர் ரோ ல இருக்கும் நீங்கள் சேர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க எ எத்தனை புக்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு ஓகே லைப்ரெரி கார்ட் இருக்குல உங்கள்கிட்ட இப்போ ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு ரெண்டு புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்துவிட்டு அங்கே ரெஜிஸ்டர் வச்சுருப்பேன் ஏன் புக்கு நேமு பிளஸ் இன்றைய டேட்டு போட்டுவிட்டு நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிஃப்ட்டீன் டேஸ் வேல்டிட்டி ஓகேங்களா அதற்கு அப்புறோ நீங்கள் எக்ஸ்டன் பண்ணிங்க அப்படினா உங்களுக்கு பைன் வேண்டிய மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் சப்போஸ் நீங்கள் படிக்கலை உங்களுக்கு மறுபடியும் ரினிவல் பண்ணனும் அப்படினு நீங்கள் நினச்சிங்கனா அந்த பிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே வந்து ரினிவல் பண்ணிவிடுங்க ஸோ அனதர் டூ வீக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகேங்களா ஓகே மேம் ம மறக்காமல் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிவிடுங்க இன்றைய டேட்டு பிளஸ் எந்த எந்த புக் எடுத்துகிட்டு போகறீங்க இந்த ரெண்டுத்தையும் போட்டுருங்க நீங்கள் ஓகே ஆ ஓகே வேறு எதாவது பிக்சன் அந்த மாதிரி எதிர்பாக்குறிங்கன்னா போர்த்து ரோல் போர்த்து ரோவில இன்னொரு ரேக் இருக்கும் பி ரோ டி ரோவில இருக்கும் அது நீங்கள் அது கூட நீங்கள் பிரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் பிளஸ் நீங்கள் பில் பண்ண பேஜ்லையே உங்களோட லைப்ரெரி கார்டையும் வச்சுட்டு போங்க நீங்கள் ஓகே வா வேறு எதாவது டீடெயில்ஸ் வேணுமா ஆ ஓகே மறந்துறாதிங்க சப்போஸ் வேறு எதாவது ஸ்டூடன்ஸ் வந்தாலும் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நான் ஒரு ஹால்ஃப் அவரில் வந்து செக் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு பதர் டீட்டெயில்ஸ் ஓகே ஆ தேங்க் யூ